வணக்கம் சார் நான் என்னோடய இடத்தில் ஒரு கனவு வீட்டை கட்டிகிட்டு இருக்கேன் சார் அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங் மாதிரி இருக்கும் அவ்வளோ பெரிய பில்டிங்க்கு நிறைய நீர் தேவைப்படும் வெளியே நீர் கேட்டால் லாரி கேட்டால் நிறைய அமௌண்ட் சொல்கிறாங்க அதுதான் சார் நீர் ஆணையம் மூலமாக நீர் டேங்க் லாரியை அணுகுனால் கொஞ்சம் அமௌண்ட்டு கம்மியாக கேட்பாங்கன்னு இங்கே வந்தேன் சார் காண்ட்ராக்கர் கிட்டே கேட்டால் ஒரு நாளைக்கு அஞ்சு டேங்கர் லாரி தேவைப்படுன்னு சொல்கிறாங்க சார் என்னோடய வீட்டோடய காலனி நாலு சார் ஆமாம் சார் கொஞ்சம் தினமும் அந்த இடத்துக்கு அஞ்சு டேங்கர் லாரி அனுப்பி விடுங்கள் சார் சா சரிங்க சார் நான் கிளம்பறேன் சார் நன்றி சார்